எங்கள் குடும்பத்தில் மொத்தம் நான்கு பேர் ஸோ நான் எல்ஐசி அட்வைஸராக இருக்கிறேன் ஸோ அதேபோல் மனைவி வந்து ஒரு எஜுகேஷன் அதாவது கணினி பயிற்சி மையம் அதைக்கொண்டு ஸோ அவர்கள் வருமானம் ஈட்டுவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்கள் முதலில் படித்ததென்னவோ ஒரு கிராஜுவேட் மட்டும் தான் ஸோ கணினி சம்மந்தமாக பிறகு படித்து ஸோ அதை நான்கு பேருக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு அதை உயர்த்தி அதற்கு உண்டான சப்போர்ட்டும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ அவர்கள் அதை தெளிவாக பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இரண்டு குழந்தைகளையும் நல்லபடியாக படிக்க வைத்துள்ளோம் அவர்களும் இதில் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு துணையாக இந்த தொழிலுக்கு செய்து கொண்டு இது துணைக்கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அதேபோல் என்னுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள் பார்த்தால் உங்களுக்கு என்ன தேவை அதேபோல் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் செய்வது முதற்கொண்டு அவர்களும் வந்து நம்மளுடைய தொழிலுக்கு அவர்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இது வந்து உலக நியதி ஒருவருக்கு ஒருவர் துணைக்கொண்டு செய்தால் ஸோ அவர்களுக்கும் ஒரு நல்ல லாபம் நம்ம நம்மளுக்கும் ஒரு நல்ல லாபமாக இருக்கும் ஸோ அவர்கள் தொழிலுக்கும் நமக்கு தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் போது பார்த்தீங்கனாக்க ஸோ அது நல்லபடியாக அமையும் அதேபோல் நல்ல நண்பர்கள் என்பவர்கள் பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய பொருள் அல்லது தன்னுடைய தொழில் எந்த விதத்திலும் மோசமில்லாமல் அதேபோல் நண்பர்களுக்கும் எந்த ஒரு தொழில் இழப்பு அது பற்றி இல்லாமல் அவர்களையும் நல்லபடியாக கவனித்துக்கொள்வார்கள் எனவே அதே போல் தான் இருக்கிறார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் நண்பர்களும் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டுள்ளோம்